எனக்கு பி டி உஷா வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஏன்னா நான் ஒரு அத்லட் ஸ்கூல் லெவலில் அப்புறமேட்டு காலேஜ் லெவல்லையும் அவர்களோட வீடியோஸ் அவங்க டிவி நியூஸ் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்து நான் நிறைய கத் நிறைய கற்றுக்கிறேன் அவங்க ஓடறதாக இருக்கட்டும் அவங்களோட எக்சர்சைஸ் இது பண்றதாக இருக்கட்டும் அவங்க வாங்கின கப்ஸாக இருக்கட்டும் அவங்க வாங்கின மெடலாக இருக்கட்டும் அவங்க இந்தியாவுக்கு சேர்த்த பெருமையாக இருக்கட்டும் எனக்கு அவர்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ ஒரு உமனா வந்து அவங்களை நான் நல்லாவே அட்மையர் பண்ணியிருக்கேன் அவங்களை நிறைய விஷயத்தில் ஒரு பொண்ணு அதுவும் அந்தக் காலத்திலிருந்து வந்து இப்பவுமே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருக்குல்ல ஒரு பொண்ணுனா வீட்டில் தான் இருக்கணும் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒரு வீராங்கனையாக அதுவும் அத்லட் வீராங்கனையாக அவங்க வந்து சாதிச்சது தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவங்ககிட்டேருந்து நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன் ஒருத்தவர் அதுவும் இங்கே மட்டும் இல்லாமல் வெளியில் போய் அவங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் அவங்க நிறைய கற்றுக் கொடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து மத்தவங்களுக்கும் கைட் பண்ணறாங்க அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அவங்க ஓடற ஸ்பீட்னா மின்னல் வேகத்தில் இருக்கும் எங்கள் ஸ்கூல் பசங்களெலாம் என்னடி பி டி உஷாவா என்ன இப்படியா எல்லாருமே எங்கள் பி டி மிஸ்ஸெலாம் இப்படி தான் சொல்லி சொல்லி இது பண்ணுவாங்க பி டி உஷா மாதிரி நீ பேசறது இது பண்றது அவங்க நடக்கிறது எல்லாமே வந்து அவங்க ஓடறது விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க சொல்லி சொல்லி கொடுத்திருக்காங்க அவங்க ஸ்டூடண்ட்ஸ்காக இருக்கட்டும் அதால் இன்ஸ்பிரேஷனாக இருந்து இப்போது இருக்க கேர்ள்ஸும் வந்து ஒரு மோட்டிவ்னெஸோடு வந்து இது பண்ணணும்